என் மகள் திருமணத்தை வந்து நான் வந்து நல்லா பிரமாண்டமாக செய்யணும்னு ஆசைப்பட்ருந்தேன் சின்ன வயசில் இருந்தே அவள் வளரும்போதுலிருந்தே அவளுக்கு வேண்டிய பொருள் நகை பாத்திரம் பண்டம் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவளுக்கு வந்து கல்யாண வயது வந்த உடனே அதுக்கு உரிய இதை நான் செய்யணும்னுட்டு பார்த்து இது பண்ணியிருந்தேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வரனாக அமைஞ்சிது கல்யாணத்தை வந்து நல்லா பிரமாண்டமாக செய்யணும்னு முடிவு பண்ணி அதுக்கு உரிய இதை செஞ்சோம் அது தான் எங்கள் வீட்டில் நடந்த கடைசி கடைசியாக இப்போ நடந்த ரீசன்ட்டாக நடந்த ஃபங்சனு நான் நினச்ச மாதிரி நல்லா மண்டபம் பெரிய மண்டபமாக பிடிச்சோம் மேடை அலங்காரம் ரிஷப்சன் இது சாப்பாடு வெரைடீஸ் எல்லாமே நல்லா இது பண்ணியிருந்தோம் நினச்ச மாதிரி திருமணத்தை நல்ல படியாக நடத்தி நடத்தி முடித்தோம் எந்த ஒரு சண்டை சச்சரவும் எந்த ஒரு தடங்கலும் இல்லாமல் நினச்ச மாதிரி நிச்சயதார்த்தம் நினச்ச மாதிரி நடத்தி அடுத்த நாள் காலையில் முகூர்த்தம் முடிஞ்சு மண்டபத்தை காலி பண்ணி வெளியே வந்தோம் இப்போ என் பிள்ள நல்லாயிருக்கா இதுதான் எங்கள் வீட்டில் நடந்த கடைசி ஃபங்சன்